அண்ணா குமார் ஓட்டலுங்களா அண்ணா நான் இது மாதிரி பத்து பேர்த்துக்கு சாப்பாடு ஆர்ட்ரு வாங்கிருந்தேன் மதியம் ஆ ஆமாங்கணா அண்ணா நீங்கள் வந்து வீட்டுக்கே வந்து டோர் டெலிவெரி வாங்கிடுவீங்களா ஆ சரிங்கணா ஆ அட்ரஸ் சொல்றறேங்கணா ஆ எங்கள் ஊர் வந்து ராமியம் பாளையங்கணா அங்கேருந்து நேர் வந்திங்கணா ஒரு ரைட் கட்டாகும் அங்கேருந்து கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது ஆ அந்த அப்பார்ட்மெண்ட்டு தான்ங்கணா அங்கே மேலே செகண்ட் ஃப்ளோரில் வந்து அறுபத்தொன்னா நம்பர் வீடுங்கணா அங்கே வந்து கீழே வந்து கால் பண்ணுங்கணா இல்லைனா மேலேயே வந்து காலிங் பெல் அழுத்தினா வந்துருவேங்கணா ஆ சரிங்கணா ஆ ஓகே தேங்க்யூ